எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையில் இருந்தே விவசாயம் தான் விவசாய குடும்பம் தான் அதனால எங்கள் தோட்டத்தில் கத்திரிக்காய் பூசணிக்காய் சுரக்காய் சீனி அவரக்காய் கொத்தவராங்காய் எல்லாமே நாங்கள் வளத்திருக்கோம் எல்லாமே நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம் மகசூல் எடுத்திருக்கோம் அது அது மாதிரி வீட்டிலையும் சின்ன தோட்டமாக மல்லிகைப்பூ செவ்வந்தி கனகாம்ரம் பிச்சி முல்லை எல்லாமே எங்கள் வீட்டுகள்ல நாங்கள் குட்டி தோட்டமாக வச்சிருக்கோம் நாங்கள் சின்ன பிள்ளையில் இருந்தே நாங்கள் அது வளர்த்து பழக்கம் அதனால கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறவும் எங்கள் வீட்டுகள்ல தோட்டம் எல்லாமே சின்ன தோட்டமாக நாங்கள் எல்லா செடியும் வச்சிருக்கோம் நம்ம கனகாம்மரம் எல்லாமே எல்லா செடியுமே எங்கள் வீட்டில் இருக்குது ரோஸ் எல்லாம் கலர் கலராக உள்ள ரோஸ் எல்லாமே ந இருக்குது அது எல்லா இது எங்கள் வீட்டில் சின்னதில் இருந்தே எங்களுக்கு விவசாயம்ங்கிறதனால எதுவுமே நாங்கள் எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே நாங்கள் வே விவசாயம் எல்லாமே நாங்கள் பார்த்தனால எல்லா பூச்செடி எல்லாமே நாங்கள் வச்சு வளர்த்துருக்கோம் அதனால எங்களுக்கு தெரியும் தோட்டம் வச்சிருக்கோம்